முதல்ல பறவையை பற்றி நல்லா தெரியும்னால் அதோடு பழகணும் நல்லா பழகாமல் இருந்தால் அடையாளம் கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கும் முதல்ல அதோடய தோற்றம் உரிமை அது எப்படி வாழும்னு தெரிஞ்சுக்கணும் நிறைய பறவையோடய புகைப்படத்தை பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்கணும் நல்ல கண்காணிப்பு கருவிகளை வச்சு பதிவு செய்யலாம் ஒரு பறவையை பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம நம்மளை தயார் பண்ணணும் மற்ற பறவை ஆர்வலரோடு தொடர்புக்கொண்டு நம்ம அனுபவத்தை சொல்லணும் ஒரு சில பறவையை தெரிஞ்சுக்க கொஞ்ச நேரமே போதும் ரொம்ப நேரம் பார்க்குற பறவையாக இருந்தால் நமக்கு தேவையான தண்ணி லைட் கொண்டு போகிறது நல்லது